இந்த இந்த திட்டம் வந்து ரொம்பவே நல்லது ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் சில பொருட்களை வந்து வாங்க முடியாது அந்த மாதிரி வந்து மஃப் பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிற குடும்பத்தில் இருந்துக்கற குழந்தைகளோட கல்விக்கு வந்து இது வந்து ரொம்பவே பயன்படும் அப்படின்ற விதத்தில் வந்து இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே நன்மையை தான் கொடுக்கும் இது எல்லாமே பாராட்டுக்கு உரிய ஒரு விஷயோம்தான்